ஹலோ நான் ஸ்கூல்லேருந்து டீச்சர் பேசுகிறேன் சாய் அப்பாவா ஆ சார் நான் ஃபஸ்டு யூனிட்டு டெஸ்ட்டு பேப்பர் கொடுத்துருந்தேன் அவன் மார்க் பார்த்தீங்களா ஆ சார் இப்போது ஸ்கூல்லேயே வந்து கொஞ்சம் டியூசன்லாம் நிறையா நாங்கள் சப்ஜக்ட்டுக்கு வெச்சுருக்கோம் நீங்கள் வேணால் நீங்கள் அவனை வந்து இங்கே சேர்க்குறனா சேர்த்துக்கலாம் சார் இல்லை சார் எல்லாம் சப்ஜக்ட்டுக்குமே நாங்கள் வந்து டியூசன் வெச்சுருக்கோம் ஃபீஸ் அதே ஃபீஸ் தான் நீங்கள் வந்து எதை ஆ எல்லாம் இதுக்குமே நீங்கள் ஒரே ஃபீஸ் தான் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே எப்போவும் கட்டுற ஃபீஸ் தான் எல்லாம் சப்ஜக்ட்டுக்குமே நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாம் பையனை டைமிங் வந்து ஈவினிங் வந்து அவனுக்கு வந்து ஒரு ஒன் ஹார்க்கு வந்து கொஞ்சம் டியூசனுக்கு மட்டும் ஆட் ஆகும் அவ்வளோதான் எஸ் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்டு ஃபைவ் சப்ஜக்ட்டுக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆ சார் இப்போ வந்து அவனுக்கு வந்து இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து கொஞ்சம் இந்த கபடி வாலிபால் அப்பறம் இந்த ஆ இது எல்லாமே வந்து அவன் அதிலேயும் இண்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் இங்கே வந்து விளையாட்டுக்கும் ஸ்போர்ட்ஸ்க்கும் நாங்கள் சொல்லி கொடுப்போம் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுணும்னா ஜாயின் பண்ணிவிட்லாம் சார் ஆ அதெலாம் இல்லை சார் நீங்கள் அது வந்து நேரில் வந்து கன்சல் பண்ணிக்கலாம் அப்பறம் பேரெண்ட்ஸ் மீட்டிங் நாங்கள் வச்சால் நீங்கள் ஏன் சார் வர மாட்டேக்கிறிங்க வந்தால்தான சார் அந்த ப படிக்கிறதை பற்றி வந்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடலாம் ஆ ஓகே சார் அப்பறம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்துடுங்க எல்லாம் பேரெண்ட்ஸ்மே வராங்க அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பேரெண்ட்ஸ் மீட்டிங்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும் ஓகே சார் தேங்க் யூ